நாங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கினோம் இப்பலருந்தே இதில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா பின்னாடி குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும் பல நோய்களும் வரும் இருந்தாலும் அடுப்பில் செஞ்சு சாப்பிடுறத விட சீக்கிரமாக சாப்பாடு ஆகிருதுன்றதுனால இதை வந்து யூஸ் பண்ணுறோம்